ரீசென்டாக நான் ஒரு ஃபேஸ் க்ரீம் வந்து நான் வாங்கியிருந்தேன் அந்த ஃபேஸ் க்ரீம் வந்து காலையில் சாய்ந்திரம் ரெண்டு நேரமும் போடணும் அந்த ஃபேஸ் க்ரீம் வந்து போடுகிறதால என்னோடய ஸ்கின் வந்து ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ வந்து நல்லா க்ளோவாக நல்லா நல்லா ஷைனிங்காக தெரியுது அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிம்பிள்ஸ் எல்லாம் இருந்தது அது கூட போய்டுச்சு அதுபோக பிம்பிள்ஸ் இருந்த தழும்பு அப்புறம் அந்த கருப்பு புள்ளினு சொல்வாங்க அதுகூட இப்போல்லாம் போய்விட்டு கொஞ்சம் மூஞ்சு முகம் வந்து நல்லா தெரியுது